வீட்டுக்குள்ளே வந்து பூராமே ஒட்டறை அடித்து கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நான் நைசால் போட்டு துடைப்பேன் அந்த நைசால்குள்ளேயே டெட்டாயில் ஊற்றிக்குவேன் கிருமிகள் அண்டாமல் இருக்கிறக்கு நான் டெட்டாயில் ஊற்றிக்குவேன் அதில் டெட்டாயில் ஊற்றி அதெல்லாமே துடச்சி விட்ருவேன் ஆனால் வெளியே வந்து காரைக்கு வந்து சாணிதான் போடுவேன் சாணி போட்டும் நல்லா வந்து காரைக்கு பூராமே சாணி போட்டு துடைப்பேன் அது பார்க்குறக்கு சாணி போட்டு வழித்தாலே வந்து இந்த இப்பெலாம் டைல்ஸ் வந்துடுச்சு டைல்ஸ் வந்ததுனால் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே போட்டு நைசால் அது இது போட்டு துடைக்கறதுனால அது ஆனால் அதே வெளியே வந்து சாணி போட்டு வழித்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே நல்லா இருக்குது அதை பார்க்குறக்கே எப் ரொம்பவுமே நல்லாயிருக்குது பார்க்குறக்கே கிருமிகள் பூச்சி புழுகள் எதுவுமே வராது கா பசங்களுக்கே நோய் நொடியே எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும்